குட் மார்னிங் நல்லாருக்கேன் நீ நல்லா இருக்கியா நியாபகம் இருக்கு ஆமாம் நீ நல்லா படிக்கிற ஸ்டுடெண்ட் ஆச்சே அதான் நியாபகம் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க டுவல்து என்ன குரூப் எடுத்துருக்கீங்க சயின்ஸ் குரூப் குட் டஃபாக தான் இருக்கும் ஆனால் அவளுக்கு லைப்பில் ஒரு எய்ம் பண்ணி செட்டில் ஆகலாம்ல கஷ்டப்பட்டு தான் அதுக்கு படிக்கணும்

என்னா குரூப் எடுக்கலாம்னா சயின்ஸ் பொறுத்தவரையும் பிஎஸ்சி பயாலஜி மைக்ரோ பயாலஜி அதற்கப்றோம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அந்த லைன் போகலாம் அப்புறம் லேப் டெக்னீசியன் லேப் டெக்னீசியன் அந்த லைன்னு அதற்கப்பறம் பார்மசி பார்மசி லைன் பிபார்ம் படிக்கலாம் அது என்னனா நம்பளுக்கு வந்து மருந்து எப்படி தயாரிக்கிறது அந்த மாதிரி படிப்பு அதுக்கு மேல் படிப்பு அதே மாதிரி படிக்கணும்னா நீங்கள் டாக்டர் ஃபீல்டு படிக்கலாம் டாக்டர் ஃபீல்ட்லயே வந்து நிறைய இது இருக்கு ஹோமியோபதி அலோபதி

இல்லை ஆ படிக்கலாம் நீங்கள் டாக்டர்ன்னா அது ஃபோர் இயர்ஸ்சு ஆ இதுவும் வந்து உங்களுக்கு ஹோமியோபதி இந்த சைடு போனீங்கன்னா அதுவும் ஃபோர் இயர்ஸ் தான்

லேப் டெக்க்னீசியனாக இந்த இந்த கெமிக்கல்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குல நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சயின்ஸில் படிச்சிகிட்டு வருவீங்கள்ல அதே மாதிரி லேப் டெக்னீசியன் லேப் டெக்னீசியன் அப்படி இருக்கும் அதுக்கு மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிவிட்டு அந்த அதுவும் சயின்ஸ் தான்

எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னா சென்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் எஸ்ஆர்எம் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஜாப் கிடைக்க அதிக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஏன்னா யூனிவர்சிட்டி பார்ப்பாங்கல

அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ப மைக்ரோ பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த லைன் எல்லாம் போனீங்கன்னா அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும் பார்மசி மெடிக்கல் லைன் போனீன்னா பார்மசி ஓகே நார்மல் அமௌண்ட் ஒரு ஃபோர் லாக்ஸ் ஃபைவ் லாக்ஸ் கிட்ட வரும் நீ வந்து டாக்டர் அப்படினா அதெல்லாம் வந்து லாக்ஸ் கூட இருக்கும் ஹோமியோபதி அந்த லைன் போனீங்கனாலும் அது ஒரு எயிட் லாக்ஸ் அந்த மாதிரி வரும்

அஹன் சயின்ஸ் அஹன் சயின்ஸ் குரூப் எடுத்துவிட்டு பிகாம் எல்லாம் நீங்கள் படிக்க முடியாது பிகாம்ங்கிறது அது அக்கவுண்ட்ஸ்ஸு அது வந்து நம்ப

கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் ஆ கம் ஆ ஆ நீங்கள் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூவில வந்து எப்படியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த லைன் தான் வரும் பயாலஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பயாலஜி இருக்கும் அது பியூர் சயின்ஸில் தான் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வராது சயின்ஸில் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று வரும் அது நீங்கள் படிச்சீங்கன்னா இது படிக்கலாம் பிசிஏ அண்ட் பிஇ சாப்ட்வரு அந்த மாதிரி பிஇ சாப்ட்வர் டெவலப்பர் அப்படி படிச்சு கூட நீங்கள் அதெல்லாம் கோடிங்ஸ்சு கோடிங்ஸ் இம்ப்ளிமென்ட் பண்ணுறது நம்ப ஆ காலேஜ் இந்த இந்த ஃபோர் இயர்ஸ்லயே உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துரும் எப்படி சாப்ட்வர் டெவலப் பண்ணுறது கோடிங்ஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணுறது அது எல்லாமே நம்பளுக்கு அதுலையே நம்பளுக்கு ஓ இப்படி ஃப்ராஜெக்ட் ஃப்ராஜெக்டர் எல்லாமே நம்மளுக்கு அதுலையே சொல்லிக்கொடுத்துருவாங்க ஐடி ஃபீல்ட் எல்லாம் போனீங்கன்னா நம்பளுக்கு அமௌண்ட் சால்ரிலாம் வந்து நல்ல சால்ரியா கொடுப்பாங்க

ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே